ஹலோ ஜெகன் மெட்டலுங்களா நீங்கள் சரி சரி சரிங்க

நீங்கள் ப்ரீத்தி பட்டர்ஃப்ளை விடியம் நிறைய கம்பெனி இருக்குது பாக்யா அந்தமாதிரி உங்களுக்கு எந்தமாதிரி எதிர்பார்க்குறீங்க கொஞ்சம் வில கம்மியாக எதிர்பார்க்குறீங்களா இல்லை எப்படி ஜூஸ்ஸெல்லாம் போட்டுக்கிற மாதிரி போதும் இல்லை எனக்கு வெறும் அரைக்கிறதுக்கு மட் அரைக்கிறதுக்கு மட்டும் இருந்தாப் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சரி சரி சரிங்க இல்லை ஆர்ட்னரி எடுத்துக்கிட்டிங்கனா கொஞ்சம் விலை கம்மியாக வரும் ஒரு ஐந்நூறு வாட்ஸ் ஐந்நூற்றம்பது வாட்ஸ்ஸு ஜூஸரு எடுத்துக்கிட்டிங்கனா கொஞ்சம் விலை ஜாஸ்தி வரும் பவர் கொஞ்சம் ஜாஸ்தி ஏழ்நூற்றம்பது வாட்ஸ்ஸு அதில் வந்த இந்த அட்வான்ஸ் நிறைய இருக்குது ஏழ்நூற்றம்பது வாட்ஸே வந்த பார்த்திங்கனா ஒரு ரெண்டு மூணு மாடல் இருக்கு அதில் பார்த்திங்கனா இந்த இன்னொரு ஏழாயிரத்து ஐந்நூறுரூபா வரும் பட்டர்ஃப்ளை அதில் வந்து பார்த்திங்கனா இந்த சப்பாத்தி மாவு பிசஞ்சுக்கிறமாதிரி ஜூஸரு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அரைச்சிக்கிறதுக்கு தனியாக திரும்ப நீங்கள் இந்த சட்னி அரைக்கிறதுக்கு அப்புறம் இந்த குட்டி ஜாரு இப்போ இவ்வளோ அஞ்சு ஆறு ஜாரு வரும் ரேட் வந்து வாட்ஸ் இருக்குதுங்க ஒரு நாலஞ்சு மாடல் வெறும் ஜூஸரு திரும்ப நீங்கள் இந்த அரைக்கிறது சின்ன டப்பா இதுமாதிரி மூணு ஜார்லையும் இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் மாடல் உங்களுக்கு எது பிடிக்கிதுங்கிறதப் பாருங்கள் அப்புறம் ரேட்டு கொஞ்சம் முன்னப்பின்னே அனுசரிச்சு பேசிக்கலாங்க கலர்ஸும் நிறைய இருக்குது கம்பெனியும் நிறைய இருக்குதுங்க ஓ அதுவும் இல்லை உங்களுக்கு எப்போ வேணாலும் வாங்க டேம் ஷோ ஷோரூம் வந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட் ஒம்பது மணிக்கு வரைக்கும் ஓப்பனில் இருக்குது நீங்கள் அந்த டைமிங்க்கு உங்களுக்கு எப்போ ஃப்ரியாக இருப்பீங்களோ அப்போ வந்து பாருங்கள் எந்த மாடல் வேணுன்னு சொல்லிவிட்டு எங்கள்கிட்ட சௌபாக்கியா விடியம் பட்டர்ஃப்ளை ப்ரீத்தி இப்படி நிறைய கம்பெனி இருக்குது நிறைய மாடல்ஸ் இருக்குது ஒரே கம்பெனியில பார்த்திங்கனா ஒரு கம்பெனிக்கு குறஞ்சபட்சம் ஒரு நாலு மாடலாவது இருக்குது நீங்கள் வந்து பார்த்துட்டு பேசிக்கிலாம் சரிங்களா ஓகே